விவசாய குடும்பத்தில் இருந்து பசங்கள் வெளியே போறாங்கனா விவசாயம் வந்து சரியா நாள் அளவில் வந்து விளை அதிகமாக விளைச்சல் விளைகிறது இல்லை நஷ்டமாகுறது அதை பார்த்து பசங்க வந்து நம்ம் மனதில் உழை மன உடஞ்சலாயி நம்மளுக்கு விவசாயம் வேண்டாம் அப்படின் சொல்லிவிட்டு அவங்க விரக்தி ஆகிறாங்க அது வந்து காரானா கரெக்டான காரணம் கிடையாது அது வந்து இப்போ வந்து இப்போ நவீன இயந்தரங்கள் எல்லாம் அதிகமாக வந்திருக்குது அதை வெச்சு யார் வேணாலும் அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயம் பண்ணி நல்லா எடுக்கலாம் வல் வெள்ளாமை எடுத்தாங்கன்னால் நல்லா முன்னேற்றத்துக்கு வரலாம்